கூடப்புறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தான் அவங்க கூட எங்களுக்கு எப்பவும் நல்ல உறவுமுறை இருக்குது அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காப்புடி கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க வெளியே ஊருக்கு தான் கொடுத்தோம் நாங்கள் கல்யாணம் ஆகியும் அவங்களுக்கு ஒரு முப்பது வர்ஷம் ஆயிடுச்சி இப்போ வந்து அவங்க இங்கே எங்கூரில் எதா திருவிழான்னா வருவாங்க போவாங்க நாங்களும் போய் அவங்க அவங்க ஊருக்கும் போவோம் திருவிழா இந்த மாதிரிலாம் போய் அங்கே போகையில் எங்கள் உறவு முறை நல்லா இதாக இருக்கும் நாங்கள் திருவிழா முடிகிற வரைக்கும் வீட்டில் இருந்து எல்லாம் ஒன்றா கூடி சமச்சு சாப்பிட்டு திருவிழாக்கு சின்ன போய் எல்லோரையும் அங்கே வர உறம்பறைகளையெல்லாம் பார்த்து எல்லோர் கூடையும் நட்பாக இருந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வீடு வருவோம் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் வீட்லேயும் தங்கிட்டு அப்புறோம் நாங்கள் கிளம்பி எங்கூருக்கு வருவோம் அதே மாரி அவங்க எங்கள் ஊர் திருவிழான்னா நாங்கள் போய் கூப்பிட்டம்னா எங்கூர் திருவிழாவுக்கு வருவாங்க நாங்கள் அதே மாரி இருந்து எங்கூரில் சவுண்டம்மன் கோவில் இருக்குது அந்த திருவிழா பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் நடைப்பெறும் அந்த திருவிழாவை வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் அஞ்சு நாள் ஒரு வாரமாக நடக்கும் எல்லா உறம்பறைகளும் வந்து ஊரே ஊர் கூடி தேரிழுக்கிற மாரி ஊரே கூடி அந்த ஏழு நாள் திருவிழாவை நல்ல சிறப்பாக நடத்திருவாங்க நடத்தி எங்கள் சவுண்டமன் எங்கள் குலதெய்வம் வந்து சவுண்டமன் அந்த சவுண்டம்மனுக்கு நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு குதிரையில் சாமி அழைச்சிட்டு வருவோம் கத்தி போடுவோம் அப்புறோம் வானவேடிக்கை இருக்கும் தாரத்தப்பட்டை வச்சு சிறுவர் சின்ன குழந்தைங்கெல்லாம் நல்லா அதில் குதித்து விளையாடிட்டு வந்து சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த சாமி கொண்டு வந்து நம் கோவில் சேர்த்து திருவிழாவை நிறைவுப்படுத்துவோம்